தரவு திட்டங்கள் நிறைய உள்ளது அதில் பார்த்திங்கன்னா குறைந்த விலை டேட்டா திட்டம் ஓடிடி நன்மை திட்டம் வீட்டிலேந்து வேலை செய்யும் சலுகை திட்டம் நீண்ட கால செல்லுப்படியாகும் தரவுகள் திட்டம் நாங்கள் எங்கள் குடும்பமாக சேர்ந்து ஃபேம்லி பேக்கேஜ் வந்து போட்டிருக்கோம் அதாவது போஸ்ட்பெய்டு இது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ப்ரீபெய்டு போட்டிங்கன்னால் எப்போது என்ன டேட்டு முடியுங்கிறத எதிர் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் போஸ்ட்பெய்டுங்கறப்போ மாதம் மாதம் நம்ம ஒரு அமௌண்ட்டு செலுத்துனால் போதும் அதற்கான எவ்வளோ யூசேஜ் பண்ணிருக்கோங்கிற அமௌண்ட்டு வந்துடும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது